நான் சின்ன வயதுல எனக்கு படம் வரைகிறதுன்னா ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நான் அப்போது என்னோடய குடும்பத்தை சுற்றி இருக்கிற நன் நபர்களை வைத்தே நான் படம் வரையலாம் வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்போது வரைகிறப்போ என்னை சுற்றி எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் எங்கள் அத்தை எங்கள் மாமா அப்புறம் எங்கள் பெரிய அண்ணா சின்ன அண்ணா அப்புறம் அம்மா அப்பா அப்புறம் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லா உறவினர்களும் எங்களோட சேர்ந்து இருந்தாங்க அப்போது அதை வரைகிறப்போ எனக்கு அந்த ஒரு பக்கமே பத்தலை அவங்களை நான் அப்படியே வரையணும்னு ஆசைப்பட்டு வரைஞ்சேன் அதை வரைந்து அந்த என்னுடைய அந்த என்னுடைய அவங்களை ஞாபகார்த்தமாக அதை நான் இப்போது வரைக்கும் நான் அதை பத்தரமாக வச்சிருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து ஒரு சில எனக்கு இப்போ எனக்கு கல்யாண திருமணமாகிவிட்டது இந்த சமயம் வந்து நான் அந்த நான் தனிமையாக இருக்கும்போது ரொம்பவே தனிமையாக இருக்கிறேன் நான் அந்த படத்தை எடுத்து பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு கண்ணீரே வந்துரும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போது ஒரு தனியாக இருக்கிறோமேன்னு வந்து அதை நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே அந்த படத்தோட அந்த ஓவியத்தை பார்க்குறப்ப எனக்கு அதோட அர்த்தம் இப்போ தான் எனக்கு உண்மையிலே புரியுது அப்போ எனக்கு புரியாமல் நான் வரைஞ்சிட்டேன் இப்போ புரியுது ஏன்னா இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்போ வந்து கூட்டுக் குடும்பத்தோடய அருமை இப்போ எனக்கு தெரியுது இப்போ நான் தனியாக இருக்கிறப்ப ஏங்கூட வந்து என்னுடைய கணவர் மட்டும் தான் இருக்கிறாங்க என்னோட ஒரே பையன் மட்டும் தான் இருக்கிறான் என்னோடைய மனதில் உள்ள விஷயங்கள ஷேர் பண்ணுறதுக்கோ சொல்வதுக்கோ கூட ஏங்கிட்ட பக்கத்தில் யாருமே இல்லை அந்தளவுக்கு தனிமையாக இருக்கேன் அதனால் நான் தனியாக இருக்கேங்கிறப்போ நினைக்கிறப்பலாம் நான் அந்த படத்தை எடுத்து நான் பார்த்துப்பேங்க